ஹலோ பழனியப்பன் பேசுறிங்களா அண்ணா வணக்கன்னா பேசுறங்கனா அண்ணா நம்ப வீடு கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணோணுங்கனா கொஞ்சம் வாஸ்த்து சரியில்லை அப்புறோம் அப்போ பார்த்திங்னா இந்த பெட்ரூமெல்லாம் வந்து பார்த்திங்னா உங்களுக்கு ஈசானி மூலையில வருதுங்க நான் அதெல்லாம் கொஞ்சம் மாற்றி வைக்கணுங்கனா ஒரு ரெண்டு பெட்ரூம் மாற்றி வைக்கினும் எவ்வளோ செலவாகுங்கனா பெட்ரூம் பார்த்திங்னா ஒன்று வந்து பார்த்திங்னா பதினொன்னுக்கு பதினாறு இன்னொன்று பத்துக்கு பத்து

பேஸ் பத்துங்க ஆமாங்க நான் அது வாஸ்த்து சரியில்லாமல் இருக்குங்க அதனால் கொஞ்சம் அதை மாற்றி வைக்கனும்ங்க அப்புறங்க அந்த முன்னாடி வாசப்படியும் கொஞ்சம் நமக்கு தெக்கில பார்த்தமாரி இருக்கு நமக்கு வடக்கு வரமாதிரி பார்த்து வைக்கனும்ங்க ம் இதெல்லாம் பண்ணணுங்கனா என்னென மெட்டீரியல் வேணும் எவ்வளோ செலவாகும் அப்படின்னு ஒரு அப்ராக்சிமெட்டாக சொன்னிங்கன்னா நான் இல்லை நீங்களே மெட்டீரியல் வாங்கிட்டு வந்து கொடுத்து ஒன்னாக பண்ணிறிங்களா இல்லை மெட்டீரியல் நாங்கள் வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் லேபர் மட்டும் பண்ணிக்கிறிங்ளாகனா

சரிங்கண்ணா எவ்வளோ செலவாகுன்னு சொன்னிங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக அதிகமான பட்ஜெட்ருந்துச்சின்னா கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கலாம் சரிங்க ஓகே ஓகேங்க அந்த ரெண்டு பெட்ரூம் மட்டும் அதை பார்த்திங்கனா உங்களுக்கு ஒரு இரநூத்தி அறுபது சதுரடி வந்துருதுங்க அதான் ஆமாம்ங்க ரெண்டு சதுரத்துக்கு மேலே வருதுங்க உங்களுக்கு ஒரு எவ்வளோ ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு ஆறு ஏழு லட்சம் ஆயிடுங்களா சரிங்க நான் சரிங்க நான் கொஞ்ச கொஞ்சமாக பண்ணிக்கலாங்கண்ணா முதல்ல இந்த ரெண்டு பெட்ரூம் மட்டும் ஆல்ட்ரு பண்ணிவிட்டு மீதியிருக்கிற வேலையை அப்பறம் பண்ணிக்கிலாங்கனா நான் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு கூப்புடுறேன் அதை கொஞ்சம் பண்ணி கொடுத்துருங்கண்ணா ஓகே ஓகே ஓகேன்னா ஓகேன்னா ஓகே